எஸ் வணக்கம் வணக்கம் சார் சார் நான் சென்னைக்கு கிளம்பணும் சென்னைக்கு கிளம்ப சென்னைக்கு கிளம்பணும் இந்த ட்ராவல்ஸ் க்ளோபல் ட்ராவல்ஸ் ஏஜென்சியா நான் சென்னை திருவான்மியூருக்கு போகணும் என் கொழந்தையோட போகணும் சார் எனக்கு வந்து ரெண்டு டிக்கெட்ஸ் வேணும் அது புதுக்கோட்டையில் இருந்து அந்த திருவான்மியூர் போகிறது வரைக்கும் ம் எனக்கு வந்து டென்த்து ஜூனில் கிடைக்குமா டென்த்து ஜூனில் கிடைக் சரிங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சார் ஆமாம் ஏசியில் எவ்வளோ வரும் நான்ஏசியில் எவ்வளோ வரும் சார்

ஓகே சார் ஓகே சார் எனக்கு ஏசியிலே ரெண்டு டிக்கெட்ஸ் வேணும் எனக்கு ம் ஓகே எனக்கு நான் கொழந்தைய கொண்டு போகிறதுனால எனக்கு லோயர் பெர்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா

ஆ அது எப்படி சார் ஃபுட்டெலாம் அவைளபிலிட்டி இருக்குமா கிடைக்குமா இல்லை நாங்கள் வெளியில் இருந்து தான் ஃபுட்டு வாங்கிட்டு வரணுமா ஓகே எப்படி சார் நம்ம சௌத் இந் ஓகே சார் ஓகே சார் எப்படி ஃபுட்டு நம்ம சௌத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்குங்களா சார் ஏன்னால் அந்த ட்ராவல்லில் அந்த ட்ரெயினு நேம் என்ன சார் ட்ரெயின் பேர் என்ன சார் ம் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஓகே ஓகே அப்போனா நம்மளுக்கு சௌத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும் அப்படி தானே சார் சார் இல்லை நான் பல்லவன் எக்ஸ்பிரஸ்சில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து சௌத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும் அப்படி தானே சார் ஓகே ஓகே ஓகே சார் அப்போ காலையிலேயா எப்படி காலையிலேயா இல்லை ஆஃப்டர்நூனு ட்ரெயின்னா சார் இல்லை ஈவ்னிங்கா

ஓகே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம் சார் ஏன்னால் நான் பு புதுசு அந்த ஏரியாவுக்கு புதுசாக இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ தூரம் தெரியலை எப்படி சார் எப்படி எவ்வளோ தூரம் இருக்கும் ஆட்டோவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார்